ஆ ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ப்ரவுசிங் சென்டர்தான் சார் ஆ என்ன சார் செய்யணும் ஆ எல்லாமே ப்ரிண்ட் எடுத்து எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு எந்தமாதிரியான ப்ரிண்ட்அவுட் சார் எடுக்கணும் ஆ அது எல்லா மாடலும் எடுக்கலாம் சார் உங்களுக்கு எந்தமாதிரியான ப்ரிண்ட்அவுட் மாடல் வேணும்னு சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் எவ்வளோ காப்பி சார் வேணும் ஆ ஒரு செட் போதுமா சார் இல்லை உங்கள் பசங்கள் வச்சுருக்காங்களா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ப்ரிண்ட்அவுட்டு எவ்வளோ எவ்வளோ சார் எத்தினி காப்பி சார் கேட்டிங்க ஒன் டே ஆகும் சார் ஆ ஈம் ஈமெயில் த் ஐடி வேணுமா சார் இந்த ஃபோன் நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சார் இந்த ஃபோன் நம்பருக்கே வாட்ஸ்அப் வேறு ஏதாச்சும்